ஆமாங்க ம் சொல்லுங்கள் ம் ம் சொல்லுங்கள் இருக்கேன் அமௌண்ட்டு வந்து மந்த்லி ஒரு த்ரீ தௌசண்ட்

ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ ஹைட்ருக்கீங்க அதுக்கு ஏற்ற வெயிட்ருக்கீங்களானு பார்க்கணும் அதுக்கப்புறமாக வந்து இந்த எக்ஸ்சைஸ் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம் நம்ம உடம்புல இருந்து ஸ்வெட் ஆகிற மாதிரி நம்ம என்ன வேணால் எக்ஸ்சைஸ் பண்ணலாம் சாப்பாடு மட்டும் தான் ஃபுட்டு மட்டும் தான் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த ஜங் ஃபுட்டு ஆயில் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் அப்புறம் வந்து ரைஸ் கம்மி பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இந்த வடகம் அந்த மாதிரி ஆயிலில் பொரிக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் இந்த பயிறு வகைகள் செஜ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் என்ன வேணாலும் நிறைய சாப்பிட்லாம் இந்த குக்கும்பர் இந்த மாதிரிலாம் கேரட் அப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்சில் வந்து ஃப்ரூட்சில் என்ன எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாம் ஆனால் எல்லாத்தையும் அளவாக சாப்பிட்டுக்கலாம் ம் நைட்டு வந்து செவன்குள்ளே சாப்பிட்டு முடுச்சிடுணும் டின்னர் மார்னிங் வந்து ஒரு நைன்குள்ளே சாப்பிட்டுக்கலாம் ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு ஒன் ஒன்றரை மணி இல்லைனா ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுர்ணும் சாப்பிடாம இருக்கணுன்லாம் இல்லை எல்லா டைமும் கரெக்டாக சாப்பிட்டுக்கணும்

நீங்கள் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு எல்லாம் கரெக்டாக மெயின்டென் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு சீக்கிரமாகவே வெயிட் லாஸ் ஆகும் ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரிக்குள்ளேயே கொஞ்சம் ஒரு டூ கேஜி அது மாதிரி கொறைச்சிர்லாம் ம் ஒரு டூ த்ரீ டேஸ்குள்ள நான் வரேன் ம் இந்த மந்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே பே பண்ணிடுணும் ஒரு டூ தௌசண்ட் இந்தமாதிரி ஃபர்ஸ்ட்டே பே பண்ணிக்கணும்

தேங்க் யூ